எங்கள் அப்பா வந்து வெங்காயம் வச்சிருக்காங்க அந்த வெங்காயம் வைக்கும் பொழுது அதில் நுனியில வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா பூச்சிக்கொல்லி வந்துடுது அப்போ அந்த வெங்காயத்தை நம்பி தான் அவர் வந்து ஒரு விவசாயிங்கள்லாம் என்னென்னா ஒரு வெள்ளாமை போடுறாங்க அப்படினா இதை வச்சி நம்ம என்ன பண்ணலாம் இவ்வளோ மகசூல் வந்துதுன்னால் நம்மளுடைய விவசாயத்தோட கடனை கட்டலாமா இல்லை நம்ம மகள்களை படிக்க வைக்கலாமா இல்லை கல்யாணம் பண்ணி வைக்கலாமா விவசாயிங்களோட விவ விவசாயிங்களோட ஒரு ஒவ்வொரு ஒரு விவசாயம் பண்றாங்கனால் ஒவ்வொரு எய்மும் வச்சிருப்பாங்க அப்போ என்ன பண்ணும் இதே வந்து கவுர்மெண்டு அரசு ஊழியர்களா இருந்தால் அந்த மாத சம்பளம் அதை வச்சி அவங்கவுங்க ஒரு எய்ம் பண்ணும் பொழுது விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னால் நாங்கள் என்ன விவசாயம் பண்ணுறோமோ அதை வச்சி தான் நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு முடிவு பண்ணுவோம் அப்போ எங்கள் அப்பா வெங்காயம் வைக்கும் பொழுது வைக்கும் பொழுது நமக்கு வந்து வ வித வெங்காயம் வாங்கி தான் நம்ம இது பண்ணுவாங்கள் அப்போ அந்த வாங்கும் பொழுது நூறுபாய்க்கு வாங்கி கிலோன்னு வாங்கி வைப்பாங்க வைப்பாங்க ஆனால் அவர் வந்து அறுவடை செய்யும் பொழுது கிலோ வந்து இருபதுரூவா முப்பது ரூபாய்னு வரும் அப்போ என்ன பண்ணுவாங்கள் நம்ம வாங்கின அந்த விவசாயிங்களோட வருமானம் வந்து நமக்கு என்ன பண்ணும் எனக்கு எ நமக்கு ஏற்ற வந்து மகசூல் கிடைக்காது நாங்கள் வாங்கினது நூறுரூபாங்கும் பொழுது இப்போ நாங்கள் அறுவடை செஞ்சு முடிக்கும் பொழுது கிலோ வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாங்கிறாங்க அப்போ எண்பது ரூபாய் நமக்கு வந்து ஒரு கிலோவுக்கு இது அது இல்லாமல் ஆட்களோட செலவு மருந்து களைக்கொல்லி மருந்து அடிக்கிறது எல்லா செலவும் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு லாஸ்ட்டாக பார்க்கும் பொழுது அந்த மகசூலுக்கான வருமானம் வந்து மொத்தமாக கிடைக்காது அப்போ விவசாயம் வந்து ரொம்ப வந்து என்னாகுது வந்து நஷ்டந்தான் ஆகுது அப்போ ஒவ்வொரு இதிலையும் வந்து நம்ம என்ன விவசாயம் பண்ணுறோமோ அதுக்குத் தகுந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து அந்தந்த டிஸ் மாவட்டத்தில் உள்ள அலுவலகத்தில் வந்து நம்ம வந்து கேட்டு விட்ணும் எங்கள் அப்பா எள் இப்போ போடுறாங்க அப்போ எள் போடும் பொழுது அது வந்து ரெண்டு எலை வரும் பொழுது வந்து என்னாகுது பூச்சிக்கொல்லி வந்து வந்து அடைஞ்சது அப்போ அப்பா என்ன கிராமம் வந்து உடனே வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற அப்பாவோட மூத்த இதாக இந்த மாதிரி தாத்தா பாட்டி இந்த மாதிரி தாத்தா அவங்களாம் இருப்பாங்கள் இந்த மாதிரி எள் போட்டிருக்கேன் அந்த ரெண்டு ரெண்டு இலைல வந்து வரும் பொழுதே ஓட்டை வந்தால் அப்போ எப்படி நமக்கு வந்து மகசூல் வரும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க ஒரு இது சொல்லுவாங்கள் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து கோயி நம்மளுடைய ஊருங்கள்ல இருக்கும் கிராமத்தில் இருக்க மருந்துக் கடைகள்ல போய் இந்த மாதிரி பூச்சி வந்து ரெண்டு ரெண்டு இலைல வந்து வருது அதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னும் பொழுது அந்தப் பூச்சி மருந்தை வாங்கிட்டு வந்து தெளிப்பாங்கள் தெளித்த உடனே வந்து என்னாகும்னா செடிகள் உடைய வளர்ச்சித் தன்மை அதிகமாகுது எள் வந்து பூ வச்சவொன்னே என்னவாக ஆகுதுன்னா அதனுடைய கதிர்கள் வந்து என்னாகும் அதனுடைய எள்ளோட காப்புத்தன்மை அதிகமாகும் அப்போ அம்மா அப்பா போய் பார்த்தொன்னே சொல்லுவாங்கள் நாங்கள் நீங்கள் சொன்ன மருந்தை நான் அடிச்சேங்க அதனால் எங்களுடைய எள்ளுத் தன்மை நல்லா வந்துருச்சு காப்புகளும் அதிகமாயிருக்குது அப்போ அந்த சந்தோஷம் படும் பொழுது அப்பா அவங்களுக்கு அந்த சொன்னாங்கள்ல அப்பாவுக்கு சொன்னாங்கள்ல அவங்க பரவாயில்ல நம்ம சொன்னதனால ஒரு விவசாயி வந்து நன்மை அடைஞ்சிருக்காங்க அப்போ எங்கள் அப்பா மூலயமா இன்னோரு நாலு விவசாயிகளுக்கு சொல்லுவாங்கள் எள் தெளிச்சீங்கன்னால் இந்த மாதிரி ரெண்டு இல வரும் அந்த ரெண்டு இலைல வந்து பூச்சி விட்டுருந்தால் இந்த மருந்தை வாங்கி நான் தெளிச்சேன் இந்த மாதிரி அவர் சொன்னதனால அப்போ அதன் மூலயமா நமக்கு என்ன பண்ணுது மகசூலும் அதிகமாகுது விவசாயிகளும் நன்மை பெறுகிறாங்க அப்போ ஒரு செடி ஒரு ஒரு வெள்ளாமை பண்ணுறோம் அப்படின்னா அதன் மூலயமா நன்மையும் இருக்கும் அந்த நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்குது அந்த தீமை வந்து எதன் மூலயமா என்ன மருந்து தெளிச்சால் அதுக்குத் தகுந்த மாதிரி இதாகும் அப்படினுங்கறத நம்ம அருகில் உள்ள உள்ள மருந்துக் கடைகள்லியோ இல்லை அதுக்கு முன்னாடி செஞ்சிருக்க அந்த மூதா தாத்தா அவங்க மாதிரி கேட்டீங்கன்னால் அதோடைய இதை சொல்லுவாங்கள் அதுக்குத் தகுந்த மாதிரி மகசூலை நம்ம பார்க்கலாம்